கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கல்வி மேம்பாடுன்னு எடுத்துக்கிட்டிங்கனா நிறையா ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் இருக்கு அதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூலும் இருக்கு ஸோ கவர்மெண்ட் ஸ்கூலில் நல்ல டீச்சர்ஸை வச்சு பண்ணுறாங்க ஸோ பிரைவேட்டுக்கு ஸ்கூலுக்கு ஈக்குவலாக கவர்மெண்ட் ஸ்கூலில் தேவையான அடிப்படை தேவைகள் இருக்கிறதுனால ஸோ அங்கே இருக்கு சில மைனஸு இருக்கு அங்கே பார்த்திங்கன்னா தேவையான பசங்களுக்கு தகுந்த மாதிரி கழிப்பிட வசதியோ இந்த மாதிரி இருக்காததுனால ஸோ அங்கே வந்து சேர்க்கை வந்து குறைவாக இருக்கு சுகாதார பாதுகாப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கனா இன்றைக்கி எல்லா எடத்லேயும் ஆஸ்பிட்டல்ஸ் இருக்கு

அந்தந்த மாவட்டம் இல்லாமல் ஊராட்சி நகராட்சி எல்லா எடத்லேயுமே ஆஸ்பிட்டல் பெசாலிட்டி இருக்கு ஸோ ஸோ சுகாதார பாதுகாப்பும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கு வறுமை குறிப்புக்கு ஒன்றுமே இல்லை தெரியல வறுமை எப்படி பண்ணலான்றது அரசுதான் ஆலோசனை செய்யணும் பெண்களுக்கு வந்து அதிகமாக அதிகா ம் கிடைக்கிதுனா இன்றைக்கி நிறைய பெண்களுக்குதான் வந்து பேங்க் வந்து லோன் தராங்க ஸோ பெண்களுக்கு பெண்களை வச்சுதான் இன்றைக்கி நிறைய பேங்க்கோ இல்லை என்ஜிஓசஸ் செயல்படுது ஸோ இது வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு ஸோ கிருஷ்ணகிரி டிஸ்ட்டிரிக்க பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு வளர்ச்சி நல்லா இருக்கு வேலை இல்லா திட்டத்தினால இங்கே நிறைய ஃபேக்ட்ரிஸ் இருக்கு ஸோ அதனால இந்த ஃபேக்ட்ரிஸ் நிறைய ஓசூர் பக்கத்தில் இருக்கனால இண்டஸ்ரியல் ஏரியா அங்கே நிறைய பேர் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறவங்க யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க பட் ஓகே